உணவு வகையில் பல உணவு இருக்குது விஜிடபுள் காய்கறிகள் பழவகைகள் இருக்குது இதேமாதிரி நான்வெஜ்ஜு இருக்குது அசைவம் சைவம் பல விஷயங்கள் எனக்கு பிடித்தது வந்து சைவம் வகை தான் அதில் எனக்கு விஜிடபுள் பிரியாணி அதிகமாக பிடிக்கும் தக்காளி சாதம் பிடிக்கும் காய் எலுமிச்சை சாதம் பிடிக்கும் அதில் பலவகைகளில் ஒரு அப்படின்னா நாண்வெஜ்ஜுன்னா ஓரளவுக் கம்மியாகதான் பிடிக்கும் இருந்தாலும் விஜிடபுள்தான் எனக்கு பிடிக்க வேண்டியது இருக்குது அதில் சத்தானது இன்னும் சாப்பிடனுனா எலுமிச்சை சாதம் அதிகமாக சாப்பிடுங்கள் அதில் உணவு வகைகளில் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தயிரோ தயிர் சாதம் ப அதுவும் பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் விஜிடபுளு எனக்கு அதிகமாகதான் பிடிக்கும் ஜா காய்கறிகள் நான் சாப்பிடறது அதிகம் விரும்புவது காய்கறி சாப்பிடுவேன் அசைவம் அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டேன் சைவத்தில் அதிகம் பிடிப்பது இது நல்ல காய்கறி மற்றும் விலங் தேவையான அதிகம் விருப்பங்களை கண்டுக்கொள்ள மாட்டேன் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இந்த அசைவத்தை சைவம்தான் அதிகம் எடுத்துக்கொள்வேன்